ஹலோ ஆந்திரா கறி ரெஸ்டாரண்ட்டா சார் நான் ஃப்ளோரா வில்ஸன் பேசுகிறேன் உங்கள் கடையில் சில டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணி இருக்கோம் நான் வெஜிடேரியன்ஸ்லாம் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்லா கொஞ்சம் தேவைப்படுது ஆமாம் சார் ஆமாம் அதில் இருக்க கொஞ்சம் டீடைல்ஸ் எனக்கு லிஸ்ட் வேணும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண முடியுமா உங்களால் ஓகே ஓகே ஷோர் சார் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்கள் நான் அதிலேயே உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிகிறேன் ஓகே சார் ஸோ இதோடய பில்லெல்லாம் எதில் சார் நான் பே பண்ணனும் ஜிபே வா இல்லை ஃபோன் பேவா ஓ ஜிபே அவைலபில்லா சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்